வணக்கம் சொல்லுங்கள் அந்த மாதிரி புத்தகங்களா நல்லதுங்கம்மா ஆ சரிம்மா எந்த மாதிரி சரி ஆ ஜென்ரல் நாலேஜில இருந்து ஏ டூ இஜட் எல்லா புத்தகங்களும் எங்கள்கிட்ட ஸ்டாக்கில் இருக்கும்மா நீ கவலையேப்படாதீங்க எல்லா புக்கும் எங்கள்கிட்ட இருக்குது அப்படி இல்லை அப்படினாலும் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் என்னெந்த புக்கு எந்தெந்த டாப்பிக்கில் எந்தெந்த நாவல் எல்லாமே நீங்கள் எங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருங்கம்மா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு மூணு நாளுக்குள்ளே நாங்கள் டெலிவரி பண்ணிடறோம் அதுக்கான எல்லா இதுவும் எங்கள்கிட்ட இருக்குதும்மா ஆ வேறு என்னென்ன புக்கு சொல்லுங்கள் ஆ அப்புறோம் டிஸ்கௌண்ட் தராங்கம்மா எப்பொழுதும் எங்கள் கடையில் நான் சொல்றதை ஆ கேளுங்கள் நான் எப்பொழுதுமே என் கடைக்கு வர வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அஞ்சு பர்சென்ட் எப்பொழுதும் நான் டிஸ்கௌண்ட் கண்டிப்பாக வெச்சுருப்பேன் ஏனால் புத்தகம் படிக்கிறது எவ்வளோ முக்கியம் இந்த காலத்தில் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு எல்லோருக்குமே எனக்கு ரொம்ப தெரியும் அது எல்லோரும் தெரிஞ்சுக்கிணும் அப்படிங்கிறதுனால நான் டிஸ்கௌண்ட் வெச்சு தான் விற்பேன் நீங்கள் ஏ ரெண்டாயிரம் மூவாயிரம் அது போல் நீங்கள் வெலை கேட்கறதுனால நீங்கள் ரெகுலராக என் கடையில் நீங்கள் நான் லைப்ரரி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க ரெகுலராக என் கடையில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சென்டேஜ் வரையும் டிஸ்கௌண்ட் தருவேன்மா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஆ சரிங்க ஆன்லைன்லியும் பண்ணலாங்க அதுவும் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் பண்ணிணாலும் சரி நேராகவும் பேமெண்ட் பண்ணலாம் எல்லாத்திலியும் உங்களுக்கு அதுவும் க்ரெடிட் கார்ட் மூலயமா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கனால் இன்னும் கூட ஒரு ரெண்டு பெர்சென்ட் நான் டிஸ்கௌண்ட் போட்டு தரேன் என்ன நான் சொல்வது ரைட்டு தானேங்க நன்றிங்கம்மா சீக்கிரமாக லிஸ்ட்டு அனுப்புங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ டெலிவெரி பண்ணித் தரேன் ஃப்ரீ டெலிவெரி உங்கள் லைப்ரரி ஃப்ரீ டெலிவெரி நாங்கள் பண்ணி தரோம்மா நன்றி